வழக்கறிஞர்கள் காவல் துறையினர் மூலமாக எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அனுபவமும் ஏற்பட்டுள்ளது இல்லைங்க எனக்கு எந்த ஊழல் பற்றியும் எனக்கு அனுபவம் இல்லைங்க ஏதேனும் சிரமங்கள் இருந்தாலுமே நா வீட்டுக்குள்ளாரையே அதாவது என்னோடய சிரமங்களை நான் தான் முயற்சி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்ட்டு போயிட்டு இருக்கிறேனுங்க மேல் அதிகாரிகள் ஆகட்டும் பஞ்சாயமா பஞ்சாயத்தாக இருக்கட்டும் நான் அவருக்கிட்ட வந்து நாங்கள் எதையும் நான் கொண்டு போகிறக்கு எனக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லைங்க நாங்கள் வந்து இந்த ஒரு இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரையுமே வந்து ஏதேனும் சிரமங்களை கொடுத்து நம்ம அனுபவித்திருக்க கூடாதுங்க என் நம்மளோடய பேரில் வந்து உழல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு சரியான பாடம் கற்பிக் கற்றுக் கொடுத்துருங்க அதனால் ஊழலை பற்றி அனுபவம் எனக்கு இல்லைங்க ஏன்னால் நம்ம வந்து வழக்கறிஞர்கள் ஆகட்டும் நம்ம ஒரு காவல்துறையினர் ஆகட்டும் பஞ்சாயத்து தாலுக்கா ஆகட்டும் எல்லாத்து அதிகாரிகள் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு அனுசரணையாக தாங்க பேசி மெயின்டென் பண்ண முடியும் ஏன் இதில் வந்து நம்ம நீங்கள் ஏதேனும் சிரமங்கள்ங்கிறப்போது சிரமங்கள் இருக்க தாங்க செய்யும் அது யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நம்மளளோடய கவனத்துக்குள்ளே தான் வச்சு நம்ம வந்து மேலே அதுக்கு மேலே என்ன நம்ம பண்ணணுமோ அதை மட்டும் தாங்க நம்ம யோசிக்கணும் அதனால வந்து நம்ம ஊழல் செஞ்சோமுன்னா அது ரொம்ப தப்புங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊழல்னால நம்மளுக்கு கெட்ட பெரு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அனுபவம் இல்லைங்க அதனால் நான் அதை ஊழல் வழக்கில் எனக்கு எதுவும் அதை பற்றி தெரியாதுங்க